எங்கள் ஊரில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா ஒன்று கோயில் திருவிழா இன்னொன்று கல்யாண ஃபங்ஷன் ஏன்னா கோயில் திருவிழா போடும் போது ரொம்ப ஜாலியாக இருக்கும் அப்போ தான் ரொம்பவும் நிறைய சொந்தகாரங்க நம்ம ஃபிரண்ட்ஸ் நமக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லோரும் வருவாங்க கோவிலுக்கு போனால் ஒரு மனநிம்மதியாக இருக்கும் அப்போது தான் கொஞ்சம் வீடு எல்லாம் சுத்தமாக வெச்சிருப்பாங்க வீடு கொஞ்சம் கலகலன்னு இருக்கும் அப்புறம் கோவிலுக்கு போய் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிக்கலாம் எல்லா சொந்தகாரங்க அவங்கலாம் வருவாங்க ரொம்ப நாள் கழித்து வருவாங்க நம்ம நிறைய அவங்க கிட்டே பேசலாம் இன்னொன்று வந்து கல்யாணம் கல்யாணம்ன்னா நம்ம எல்லோத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்போ வந்து எவ்வளோ தான் நம்ம சொந்தகாரங்க கிட்டே சண்டை போட்டாலும் அந்த கல்யாணத்தப்போ எல்லோரும் ஒட்டுக்கா சேர்ந்து நடத்துவாங்க அவங்க வீட்டு கல்யாணமாட்டும் செய்வாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம பேசிட்டு ஜாலியாக சிரிச்சுட்டு எல்லாம் ஜாலியாக இருக்கும் கல்யாணம் முடியும் போது ரொம்ப ஜாலியாயிருக்கும் அப்றம் நிறைய சொந்தக்காரங்க ஃபிரண்ட்ஸ் அவங்கள்லாம் வந்தப்போ நம்ம ஜாலியாக அங்கே இங்கே சுத்திட்டு ஜாலியாக இருக்கும் நிறைய சொந்தகாரங்கள்லாம் வருவாங்க நம்ம வீட்டுக்கு அப்றம் ஜாலியாக சண்டை போட்டு சிரிச்சுட்டு விளையாண்டுட்டு ஊரை சுத்திட்டு பொண்ணு மாப்பிள்ளைய கலாய்ச்சுட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இருப்போம் அதெல்லாம் ரொம்ப மறக்க முடியாத மெமரிஸாக இருக்கும் நம்ம லைஃப்பில் மறக்க முடியாத மெமரிஸுனா ஒன்று கோவில் திருவிழா இன்னொன்று மேரேஜ் அப்போ தான் நம்ம ஜாலியாக இருப்போம் ஃபிரண்ட்ஸ் கூட எல்லாம் இதல்லாம் நம்மளால் மறக்கவே முடியாது